எங்கள் ஊர்லேங்க திருவிழா நடக்கும் அப்போ வந்து நிறைய துணித் தைக்க கொடுப்பாங்க நான் ஒரு டைலர் அந்த ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் நான் அவ்வளோ துணியும் தைச்சிக் கொடுக்கணும் இல்லையா அப்போ எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் ஒரு பக்கம் காசு சம்பாரிக்கணுங்கிற ஒரு நினப்பும் மனசில் இருக்குது அப்போ என்ன செய்கிறது விடிய விடிய நைட்டில் வந்து துணியை வெட்டி வச்சுருவோம் பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் தூங்குவோம் ஒரு மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் துணி எல்லாம் வெட்டி வச்சுருவேன் திரும்ப காலையில் எழுந்துருச்சு சமையல் செஞ்சு பிள்ளைங்கள கணவர் பேரன் பேத்தி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு திரும்ப உடனே மிஷினில் உட்காருவேன் உட்காந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தைப்போம் அப்புறம் உடனே மதியானம் உணவு உன்னுட்டு திரும்ப தையல் மிஷினில் உட்காந்துருவேன் உட்காந்தன்னா பார்த்தீங்கன்னா மணி நாலு மணி வரைக்கும் தைப்போம் தைச்சிட்டு நாங்கள் திரும்ப உடனே நைட்டு சமையல் வேலை செய்யணும் செஞ்சுட்டு தைக்கிறதுக் கூட பெருசுயில்ல அதுக்கு எல்லாத்துக்கும் கை வேலை இப்போயெல்லாம் மிஷின் வந்துருக்கிங்றாங்க ஆனால் அந்த இதெல்லாம் நாங்கள் எல்லாம் கையாலே தான் ஹெம்மிங் பண்ணணும் ஊக்கு தைக்கணும் லூப்பு தைக்கணும் அதுக்கு கொக்கி மாட்டணும் எல்லா வேலேயும் ஒண்டியே செய்யணுங்குறப்ப பெரிய சவாலாக இருக்குங்க ஆனால் அந்த சவாலை சமாளிக்கணும் காசு சம்பாதிக்கணும் வீட்டு உடைய வருமானத்தைப் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோனே அதுகளைப் போட்டு ஏய் தைங்கத் தைங்க கைவேலை பாருங்கள் எல்லாம் ஹெம்மிங் பண்ணு நீ பட்டன் கட்டு நீ பார்க் கட்டு அப்படின்னு சொல்லி அதுகளையும் வேலை வாங்குவேன் அதுகளும் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளைங்க தான் இருந்தாலும் அம்மா சொல்லுதே இன்னுட்டு ஒரு பக்கம் மனசில் வருத்தம் இருந்தாலும் அம்மா ரெண்டு அடிக் விடுவாங்களேனுட்டு உடனே எனக்கு கீழ் படிஞ்சு எனக்கு தைச்சிக் கொடுப்பாங்க ஆக மொத்தம் செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு திருவிழா நாள் முடியுறதுக்குள்ள அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நானு வந்து ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு மேலே நானு தைச்சி எல்லாத்துக்கும் குடுத்தாகணும் அப்படிங்கிற பக்குட்டு இது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இருந்தாலும் மனசு தளர்றது இல்லை இது நமக்கு எப்போ திருவிழா வரும் நம்மளும் நம்ம ரெண்டு காசு சம்பாரிக்கலாம் மற்றவுங்களுக்கும் நல்லா தைச்சிக் கொடுத்தோம்னு அந்த அம்மா நல்லா தைச்சிக் கொடுத்தாங்க இங்குற ஒரு பேரும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நானு இதை எடுத்துகிட்டு மனசில் ஒரு மகிழ்ச்சியோடய இந்த துணி தைச்சிகிட்டு இருக்கிறேங்க நல்ல வருமானம் வருது தையல் கடையில் நல்லா தைப்பேன் நல்லா எல்லாத்துக்கும் கொடுப்பேன் தைச்சிக் கொடுப்பேன்